ஹலோ சார் சார் நேற்று இரவு எட்டு மணிப்போல் நான் ஸ்விகி ஆப்ல உணவு ஆர்டர் செஞ்சேன் ஆர்டர் செஞ்சுட்டு பணம் பரிவர்த்தனை செய்யும் போது ரொம்ப நேரமாக லோடிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் ஆப்லேருந்து வெளில வந்துட்டேன் சார் எனக்கு ஆர்ட்ரு வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் என்னோடய அக்கௌண்ட்ல இருந்து ஐநூற்று நாற்பது ரூபா அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆயிடுச்சு சார் இது எனக்கு ரீஃபண்டு வேணும் சார் என்னோடய நேம் வினோத்குமார் சார் ஆமாம் சார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஏறிடுமா சார் என்னோடய அக்கௌண்டுக்கே ரீஃபண்ட் ஆகிடும் ஓகே சார் தேங்க்யூ சார்